நான் வந்து ஆன்லைனில் ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கியிருந்தேன் அந்த ஃபிரிட்ஜ் வந்து நல்ல கூலிங்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லாதான் இருக்குது ஆன்லைனில் இஎம்ஐயில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் அது எனக்கு அந்த அமௌண்ட்டு கட்டினது கூட தெரியல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆன்லைனில் எனக்குப் பிடிச்ச எல்லா பொருளும் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குத் தேவையான எல்லா பொருளுமே ஆன்லைனில் தான் வாங்கி வீடு ஃபுல்லாக பொருட்கள் சேர்த்தேன்